தமிழ்நாட்டில் வந்து கைவினை அப்படின்னா மகாபலிபுரம் வந்து கையில் செதுக்குனாங்க சிலையெல்லாம் அப்புறம் அந்த குடைவரைக் கோவில்லேயும் கையில் செதுக்குனாங்க அந்த சிலைகள் அந்த கல்வெட்டுக்கள்லாம் கையில் செதுக்குனது தான் கைவினை பொருட்கள்கிறாங்க அப்புறம் அந்த இந்த வள்ளிமலையில் வந்து குகைக்கோவில் அப்புறம் இந்த கல்வெட்லேயே நம்ம கையில் செதுக்கிறது தான் கைவினைப்பொருட்கள் சொல்கிறாங்க அந்த கைவினைப்பொருட்களில் வந்து நிறைய இருக்குது நம்ம கையில் கைவினையாக நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோம் அந்த கல்வெட்டுக்களில் அதை இப்படி இப்படி செஞ்சால்தான் இப்படி கரெக்டாக வரும் இப்படி அந்த ஷேஃப்பு எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்றாங்க அந்த ஷேஃப் வர்றத்துக்கு அதுவந்து நம்ம எவ்வளோ கை எவ்வளோ இதுவாக இருக்கும் அதெல்லாம் எப்படி செய்கிறாங்க அதனால் அதைவந்து கைவினைன்னு சொல்கிறாங்க கையில் செய்கிறதுனால மகாபலிபுரம் அப்புறம் குகை வரைக் கோவில் அப்புறம் வந்து வள்ளிமலையில் குகை குகை அப்புறம் நாங்கள் அங்கே நிறைய சின்ன சின்ன கோவில்ங்கள்லக் கூட கல் க கையில் செதுக்கிறாங்க இப்போ நான் எங்கள் ஸ்கூலில் கூட எங்கள் காலேஜில் கூட ஒருத்தன் ஒரு பையன் வந்து அவன் சில அவன் செதுக்கிறான் நான் அதை கேள்விப்பட்டு நான் பார்த்துருக்கேன் நேரில் அவன் செதுக்கிறான் கல்லில் கல் கல் ஒரு சில நீட்டாக கல்லுவச்சு அதுக்கப்புறம் அவனும் ஒரு கல் கையில் வச்சு கல்லு அதெலாம் வச்சு அதை செதுக்கிறான் அப்புறம் வந்து புராணங்களில் வந்து வாள்கள்லாம் வந்து இந்த வாள் இதெலாம் வந்து எப்படி செய்கிறாங்கன்னா அந்த இரும்பு எஃகு இதெலாம் வச்சு அந்த வாள் அப்புறம் வந்து அந்த கோவில்ல வந்து இந்த வேல் இதெலாம் வந்து எப்படி செய்கிறாங்கன்னா அதில் தான் அந்த இரும்பு எஃகு வச்சு அதை வந்து வடிவமாக வடிக்கிறாங்க அதெலாந்தான் புராணங்களில் வருது ஆனால் வந்து நான் சிற்பம் நான் நேரில் பார்த்துருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்டே நேரில் செதுக்கி நான் பார்த்துருக்கேன் அதனால் வந்து அதை வந்து கைவினைன்னு சொல்கிறாங்க